ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு